பழைய மற்றும் புதிய ஊடகங்களின் இடையே என்ன வித்தியாசம்னால் அந்த காலத்தில் வந்து ஒரு நியூஸ்ஸு இப்போது ஒரு இடத்துல வந்து மழை பெய்யுது அப்படின்னு சொன்னாங்கன்னால் அது பேஞ்சி ரெண்டு நாள் கழித்து தான் நம்மளுக்கு அந்த நியூஸ்ஸாக வரும் அது எது மூலயமா வரும் ஒன்று டிவி இல்லைன்னா ரேடியோ அப்படி இல்லைன்னா நியூஸ் பேப்பர் இது மூலயமா தான் நம்மளுக்கு அந்த விஷயமே தெரியப்படுது ஏ இப்போ புதிய காலத்துங்கும்போது மொபைல் ஃபோன் வந்திருக்கு அது மூலயமா வந்து நம்மளுக்கு இன்டர்நெட்டுனு கிடச்சிருக்கு அது வந்து கிடச்சனால நம்மளுக்கு உடனேக்கு உடனே இன்ஃபர்மேஷன் வந்துடுது இப்போ பக்கத்தில் ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னு இருந்ததுன்னாலே நம்மளுக்கு வந்து உடனே இப்போ நியூ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குக்கு தனித்தனியாக ஒரு ஆப்புனு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அது மூலயமா நம்மளுக்கு பக்கத்தில் என்ன நடந்தாலும் பக்கத்து வீட்டிலே சண்டைனாலே அது உடனே கிடச்சிடுது அதுக்கு தான் வந்து இப்போ புதியமாற்றத்தில் இது பண்ணியிருக்காங்க இதுதான் புதிய விஷயம்